கிராமப்புற மக்களுக்கு வந்து வேற ஒரு எந்த ஒரு சலுகை கெடைச்சாலும் சரி எந்த இதில் கெடைச்சாலும் சரி அது வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது வந்து கிடைக்காது இப்போ கிராமத்தில் மக்கள் வந்து வயல் வேலை இந்த மாதிரி போய்ட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்து கவுர்மெண்ட்டிலிருந்து என்ன சலுகை கிடைக்குது இது அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சலுகை கெடைச்சா கூட எடுத்துகிட்டு போயி ஒரு ஆஃபிஸில் என்ன சார்ந்த நிலையத்தில் நம்ம போய்ட்டு அந்த மனுவை சேர்க்கும்மோது அதுக்கான பதில் வந்து உடனே கிடைக்க கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பில்லை அதுக்கான இது அவங்க இது ப்ராசஸ் படி அது ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாசம் இந்த மாதிரி இது போட்டு இது தள்ளியே போய்ட்ருக்கும் இது வந்து மக்களுக்கு தெரியாது அது எந்த இதுக்கு எப்படி பண்ணணும் போல்டேஷன்லியும் சரி ஆய்வாளர்களும் சரி கம்ப்ளைண்ட்டுனு கொடுத்தாலும் அதை உடனே எடுத்து பண்ண அதுக்கு என்ன பண்ணணும் இதல்லாம் வந்து மக்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கேயுமே சரி கிராமப்புற மக்களுக்கு வந்து கிடைக்கிற சலுகை வந்து உடனே கண்டிப்பாக கிடைக்காது